எனக்கு வந்துட்டு சமைக்கத் தெரியும் நான் விரும்பி சமைக்கும் ஒரு உணவு அப்படின்னா நான் நல்லாவே சமைப்பேன் நான் விரும்பி சமைக்கும் ஒரு உணவு பற்றி விரிவாக கூறணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இறால் பிரியாணி வந்துட்டு ரொம்பவே சமைக்கத் தெரியும் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அதாவது எப்படி செய்யணும் அப்படினா அதை பற்றி விரிவாக கூறணும் அப்படின்னா நான் எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இறாலை வந்துட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படினா நம்ம பாஸ்மதி அரிசி இருக்குல்லை அதை வந்துட்டு தனியாக ஒரு ச தண்ணியில் கொதிக்கவிட்டு அது கொதிக்கும்போது அரிசியை போட்டு கொதித்த தண்ணியில் வந்துட்டு அரிசியை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரே ஒரு அந்த பிரியாணி இலைனு சொல்லுவாங்கல்லை அது அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வேக வைக்கணும் வேக வச்சு அதை வடிகட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தேவையான அளவு வெங்காயம் தக்காளி அது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கணும் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சட்டியை வச்சு நல்லா எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தக்காளி அதை ரெண்டையுமே நல்லா வதக்கணும் உப்பு லைட்டாக போட்டுவிட்டு ஏனால் நம்ம அரிசியில் ஏற்கனவே உப்பு போட்டுவிட்டோம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு போடணும் போட்டு நல்லா வதக்கிட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு மசாலா இப்போ வந்துட்டு எல்லோருக்கும் சமைக்க அந்த மசாலா அரைக்கிறது கஷ்டம் சரியான அளவில் அரைப்போமானு தெரியாது அதுக்காக வந்துட்டு இல்லைனா பட்டை கிராம்பு ஏ ஏலக்காய் அதை மூணையும் வச்சு அரச்சுதான் பிரியாணி மசாலா செய்வாங்க அப்படி அதை செய்ய கஷ்டமா இருக்குது அப்படினா அந்த கடையில் சக்தி ஆச்சி அப்படின்னு தனியாக ஒரு பிரியாணி மசாலா விற்கும் அதை வாங்கி அதை கொட்டணும் நம்பளுக்கு ஒரைப்பு வேணும் அப்படின்னா லைட்டாக மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இறாலை வந்துட்டு அதில் கொட்டணும் நல்லா க கொட்டி அதை நல்லா வந்து வேக வைக்கணும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வடித்த சோறை வந்துட்டு இதில் கொட்டணும் கொட்டி நல்லா பிரட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தம்மில் போடணும் தம்மில் போட்டோடொன்னே அது வெந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இது வந்துட்டு எனக்கு நா ரம் விரும்பி சமைக்கிற ஒரு உணவு அதுக்கப்பறம் வந்துட்டு நான் முதன் முதலில் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி கூறணும் அப்படின்னா நான் முதன் முதலில் சமைக்கும்போது ரொம்பவே பயந்துகிட்டிருந்தேன் ஏனால் வந்துட்டு எங்கே உப்பு சரியில்லை காரம் சரியில்லை ஏதாவது சொல்லியிருவாங்களோன்னு ஒரு பயம் அதனாலே வந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு தான் நான் சமைச்சேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருந்தது ஏனால் எல்லோருமே கஷ்டப்பட்டுதான் சமைக்கிறாங்க ஃபஸ்ட் எடுத்தோடன்னேயே யாரும் அவ்வளோ எளிதாக சமச்சிடறது இல்லை எல்லோருமே கொஞ்சம் பயத்தோடு தான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் சமைத்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு எங்கள் அம் எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்காக சமைச்சேன் அதுலேருந்து ரெண்டு மூணு குறைகள் சொல்லதான் செஞ்சாங்க அதுக்கப்புறம் நான் அதை திருத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எனக்காக நான் சமைச்சு சாப்பிடும்போது அது வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது நம்மளே வந்துட்டு நம்பளுக்கு தேவையான அளவு உப்பு நமக்கு எப்படி காரம் இருக்கணுமோ அது அந்த மாதிரிலாம் போட்டு நம்மளே சமைச்சு நமக்கு பிடிச்ச உணவை சமச்சு சாப்பபிட்றப்போ அது வந்துட்டு ஒரு ஒரு அனுபவமாக இருக்கும் நான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பயம் இல்லை நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லாவே சமைக்க ஆரமிச்சுட்டேன் எனக்கு நல்லாவே சமைக்கத் தெரியும் நான் வந்துட்டு முதன்முதலாக சமைக்கும்போது ரொம்பவே பயந்துகிட்டு சமைச்சேன் இப்போ வந்துட்டு எல்லோருமே என்னை பாராட்டுகிற அளவுக்கு நான் சமைக்க கற்றுக்கிட்டேன்